நான் எந்த பாடகரும் பாடி நேரடியாக பார்த்தது கிடையாது ஆனால் என்னுடைய தாத்தா பாடிருப்பார் அவர் அவரே சொந்தமாக எழுதி எங்கள் தாத்தா டெய்லியும் பாடுவார் ஸோ அது எனக்கு ரொம்பவே புடிக் பிடிக்கும் அதனால் நான் எந்த பாடகரையும் பார்க்கல அப்படின்ற ஏக்கம் எங்கள் தாத்தா அதை நிறவேத்துவாங்க டெய்லியும் பாடுவாங்க புது புது பாடலாக பாடுவாங்க கேட்கவும் நல்லாயிருக்கும் வின்ட்டேஜ் மெத்தட் வின்ட்டேஜ் லிரிக்ஸ் இதெல்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் புதுமை இந்த காலத்திலயும் இப்படி பாட்டெலாம் இன்னுமே இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு நான் எந்த பாடகரோடய நேரடியாக பார்க்கணுன்னு நினக்கிறேன் அப்படினா ஏ ஆர் ரஹுமான் அவர் எனக்கு ரொம்ப பிடித்த பாடகர் அவரோடய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப ரசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரோடய பாடல் நிறைய பாடல்கள் மோட்டிவேட்டடாக இருக்கும் அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாடகர் ஏ ஆர் ரஹமான் அவருடைய கான்சர்ட் அவருடைய பாடுறது நான் நேராக பார்க்கணும்னு ஆசைபடறேன்